இந்த நல்லா வந்து சத்துள்ள பொருள் நல்லா குவைட்டிங் ஏறணும்னா இந்த எள்ளு அப்புறம் வந்து இந்த காய்கறி க பதாரத்துலே கூடோ வைட்டமின் கரெக்டாக இருக்கணும்னா எங்கள்ப் பையனாக்கூட என்ன பண்ணுறான் அந்தனுடைய ஒரு ஒரு இதுவும் ஒரு ஒரு காய்க்கு ஒரு ஒரு பீக்கவெர ஒரு ஒரு சொரவெர எல்லாத்துலேயும் அனைத்து பொருள்லியும் அதைக்கூட டெய்லியும் சாப்பிட்டுன்னு வரான் அப்புறம் வந்து இன்னும் வந்து பாலு நல்லா தயிர் போட்டு நல்லா சாப்பிட்ணும் நல்லா வந்து நல்லாயிருக்கும் நல்லா வந்து எவ்வளோ தயிர் சாப்பிட்றமோ வெயிலுக்கு அவ்வளோ நல்லது அதேமாரி எவளோ நம்மளுக்கு வந்து எதை எதை நம்ம தேவையான பொருள் ஒரு தேனு எள்ளு கூட நல்லா சாப்பிடுவான் அதேமாரி என்னென்ன தேவையான பொருள் நம்மளுக்கு சத்துக்குண்டானது நம்ம ஊர்லேயே நம்ம இதுக்குள்ளயே இருக்குது நம்ம கிராமத்துலேயே கொட்டைங்க கொட்டை தானியங்கள் ஐம்பது கிராம் பத்து கிராம் எல்லாத்துலேயும் கெவுருக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து வெறும் வகுத்துள்ள நல்லா பச்சைமேனின்னு நல்லா முலக்கட்டி வெச்சுருந்து டெய்லியும் சாப்படுறாங்க அப்போதான் கரெக்டாக இருக்கும் நார்மலாக இருக்கும் நம்ம நெ நம்ம உடம்புக்கு வந்து கரெக்டாக அதிகமாகிறக் கூடாது கம்மியாகிறக் கூடாது இந்த அளவுக்குதான் நம்ம உடம்ப கரெக்டாக வெச்சுக்கணும் அப்படின்னு செய்கிறாங்க நல்லா அதுக்கேற்ற மாதிரி செய்கிறாங்க முந்திரி நல்லா முந்திரி திராட்சைகளெலாம் எல்லாம் நல்லா பழ வகைகள் எல்லாம் இது அனைத்தையும் நல்லா சாப்பிட்றாங்க அதெல்லாம் சாப்பிட்ட பிற்பாடு நல்லா இருக்குது